நான் அடிக்கடி செய்கிற தின்பண்டங்களில் ஒன்று முறுக்கு அந்த முறுக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அரிசிமாவு ஒரு கிலோ உளுந்தமாவு அரை கிலோ வெண்ணெய் ஒரு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு ஓமம் ஒரு ஸ்பூனு இந்த இதுதான் தேவையான பொருட்கள் அரிசி மாவையும் உளுந்து மாவையும் சேர்த்து தண்ணி ஊற்றி பிசஞ்சிக்கணும் ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணெயை உருக்கி சேர்த்துக்கணும் சேர்த்து உருக்கி பிசஞ்சி மாவாக பிசஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊறவிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அதை எடுத்து முறுக்கு பிழிகிற அச்சில் போட்டு அதை முறுக்காக பிழிஞ்சி எண்ணெயில் போட்டு எடுத்துடுணும் எடுத்து முறுகல் அதாவது ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும் அந்தமாதிரி ஆனோடனே முறுக்கை வெளியில் எடுத்து நம்ம ரெடி பண்ணலாம் அதை